ஆ வணக்கம் மேம் நாங்கள் வந்து அட்மிஷன் ஆஃபீஸா நாங்கள் வந்து உங்கள்கிட்ட வந்து டூல்ஸ் எடுத்திருந்தோம் பார்த்துகோங்க அதை வந்து ரிட்டர்ன் கொடுக்கணும் எப்போது வந்து கொடுக்கலாம் ஆமாம் மேம் எங்களுக்கு அப்பப்போ தேவைப்படும் தேவைப்பட்றப்போ வந்து எடுத்துக்கலாமா ஆ

ஆ ஆ ஓகே மேம் ஓகே மேம்

ஆ கண்டிப்பாக கண்டிப்பாக மேடம் கண்டிப்பாக என் ஃப்ரெண்ட்ஸ் இதில் யார் கேட்டாலும் நாங்களும் சொல்கிறோம் நம்ம இதை பற்றி

ஆ ஓகே மேம் ஆ ஓகே மேடம் ஓகே மேடம் ஆ ஆ ஆ